ஃபர்ஸ்ட்டு பேங்க்குக்கு போகணும் அப்படினா எல்லாரும் இருக்காங்களா இப்போ நம்ம நம்மளோட காரியம் இப்போ யார்ரால் நடக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அவங்க இன்னிக்கு லீவாக இல்லை வந்திருக்காங்களா அப்படீனு போய் செக் பண்ணணும் நெறைய கூட்டம் இருக்கும் அங்கே போயிட்டு இப்போ வா அப்போ வா அப்படீனு சொல்வாங்க அவங்க சொல்லுற நேரத்துக்குத் தகுந்த மாரி நம்ம போகணும் இப்போ ஆன்லைன் மூலமாக வந்ததுனால எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈசியாக இருக்கு இப்போ வந்துட்டு மணி ட்ரான்ஸ்பர் பண்ணுறதோ இல்லை நம்ம ஒரு பொருள் போயிவிட்டு கடையில வாங்கிகிட்டு டக்குன்னு அந்தப் பேமெண்ட் பண்ணுறதோ எல்லாமே ஈசியாக இருக்கு அலைய வேணாம் பேங்குக்குப் போகவேணாம் நான் மோஸ்ட்லி போகலை இப்போதிக்கு எல்லாமே நான் வந்து என்னோட ஏடிஎம் கார்ட்டில் பார்த்துக்குறேன் இல்லைனா ஜிபே அதில் பார்த்துக்குறேன்